தாலுக்காஃபீஸ் எதுக்கு போயிருக்கேன்னு சொன்னேன்னா ஆதார் கார்ட் மாற்ற போயிருக்கேன் நான் சின்ன வயசில் சின்ன வயசில் ஒரு டைம் மாற்றினேன் அதுக்கப்புறம் அது தப்பாக இருந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடி போய் நான் ஒரு பதினைஞ்சு வயசும்போதெல்லாம் நான் போய் மறுபடி தாலுக்காஃபீஸ்ல போய் லெ என்னோடய லெட்ரு மாற்றினேன் மாற்றிட்டு இதுமாதிரி அப்புறம் பேன் கார்ட் அப்ளை பண்ண சொன்னாங்கள் பேன் கார்ட் அப்ளை பண்ணேன் ஜாதிச் சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இதுமாதிரிலாம் அப்ளை பண்ணேன் ஒரு நாள் ஜாதிச் சான்றிதழ்க்கு ஆதார் கார்ட் எடுத்துட்டு போகல ஃபோட்டோ எடுத்துட்டு போகலன்னு சொல்லி மறுபடி அனுப்பி விட்டாங்கள் அப்புறம் ஃபோட்டோ ஆதார் கார்ட் இதெல்லாம் போய்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்புறம் நாங்கள் ஜாதி சான்றிதழ் மாற்றினோம் தாலுக்காஃபீஸ்ல போய் ஜாதி சான்றிதழ் வாங்கினோம் வருமானச் சான்றிதழ் பேன் கார்ட் அப்ளை பண்ணினோம் ஏடிஎம் கார்ட் அப்ளை பண்ணோம் இதேமாதிரியெல்லாம் நாங்கள் தாலுக்காஃபீஸ்லதான் போய் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் தாலுக்காபீஸ் ஏடிஎம் அப்ளை பண்ணியிருக்கோம்